பசுமையான நிலங்கள் சில இடம் தான் இருக்கு எல்லா ஊர்லையுமே வந்து விலங்குகள் மேய்வதற்கு பசுமையான இடம் கிடையாது இப்போ ஆடு மாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ வயலில் அப்படி ஒரு சில டைம் தான் மேய முடியும் எல்லா நாட்கள்லையும் மா ஆடு மாடுகள்லாம் வந்து நிலத்துல மேய முடியாது ஏன்னா நிலத்துல வந்து விவசாயிங்க வந்து விவசாயம் பண்ணுவாங்க அப்போலாம் வந்து ஆடு மாடுக்கு வந்து மேயறத்துக்கு கஷ்டமாக இருக்கும் இதுவே மழை வந்துச்சுன்னா எப்படி படுப்பாங்க இப்போ ஒரு கொட்டாய் இல்லை மாட்டுக்கொட்டாய் இந்த மாதிரி போட்டுருக்கவுங்க கொட்டாயில் கட்டிப்பாங்க அப்பதிக்கு அதுங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு தீவனமோ இல்லை பில்லோ வைக்கலோ எதுவாக வேணாலும் கஷ்டம்தான் அப்போ ஏன்னா இப்போ மழை டைமு இல்லை எல்லா நாள்லையும் ஆடு மாடு மேய முடியாதுன்னா அதற்காக நம்ப வந்து உண் அதற்கான உணவை வந்து ஃபர்ஸ்ட்டே நம்ம வாங்கி வச்சிடணும் சேர்த்து வச்சிருந்தால் தான் ஒரு மழை பேஞ்சாலோ இ ஒரு வெயிலடிச்சாலோ அந்த வெயிலுக்கும் சரி மழைக்கும் சரி நம்ப ஆடு மாட்டுக்கு வந்து அதை எடுத்துப் போடலாம் மற்ற நேரத்தில் வந்து இப்போ பிளாஸ்டிக்லாம் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறதுல போட்டு காற்று மாசடையுது தண்ணியும் வந்து பற்றாக்குறை வருது தண்ணி குடிக்கறதுக்கும் வந்து கஷ்டமாக இருக்கு அதனால் நம்ப கிடைக்கிற தண்ணியை வந்து சிக்கனமாக யூஸ் பண்ணணும் ஆடு மாடுங்களுக்கு வந்து இந்த மழை நீரை வந்து சேமிச்சு வைக்கணும் அப்படி சேமிச்சு வச்சால் நல்லது அதே போல் விலங்குகள் வெளியில் காட்டு யானை அந்தமாதிரி இருந்தாலும் அதுங்களுக்கும் இந்த வெயில்லாம் செட்டாகாது அவங்களும் வந்து ஏதோ ஒரு சு பாதுகாப்பான சூழலில் இருந்தால் தான் அவங்கள வந்து நம்ம பாதுகாக்கலாம் இல்லை எல்லாமே கஷ்டமாக இருக்கு இந்த வெயில் தண்ணீர் எதுவுமே இல்லைன்னா சில உயிரினங்கள் அழிஞ்சே போயிடும்